நான் வந்து சின்ன வயசுலருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் எனக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கொடுத்தும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு எனக்கு வந்து ரெண்டு பசங்கள் பொண்ணு ஒன்று பையன் ஒன்று பாப்பா வந்து சவன்த்து படிக்கிறாள் தம்பி வந்து ஃபோர்த்து படிக்கிறான் அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்ஸே வந்து பாப்பாவுக்கு வந்து இருபதுனாயிரம் கட்டணும் தம்பிக்கு வந்து பதினஞ்சாயிரம் அது இல்லாமல் ஆட்டோ ஃபீஸ் தனியாக கட்டணும் அவங்களுக்கு நான் இடையில் வந்து காலையில் வந்து வேலைக்கு போகிறேன் துணி கடைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு போயிட்டு நைட்டு எட்ரை மணிக்கு வரணும் அங்கே காலையில் ஒன்பது மணிக்கு போயிட்டு பெருக்கிட்டு மாப்பு போட்டுட்டு கஸ்டமர் வருவாங்கள் அவங்களுக்கு வந்து ஸேரீ பி பிரித்து காமிக்கணும் பிரித்து காமித்து அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது இந்த ஸேரீ வேணும்னு சொல்லுவாங்கள் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நாங்கள் எடுத்து கொடுத்து அனுப்பணும் அந்த சம்பளம் வந்து மசம் வந்து எனக்கு ஏழாயருபாய் சம்பளம் அந்த சம்பளமே வந்து எனக்கு வந்து சரியாக இதாது ஆகுறதில்ல அதனால வந்து இடையில் வந்து நைட்டில் வந்து புளி நசுக்குறோம் ஒரு கூடைக்கு வந்து எண்பதுருவா தராங்க அதுவும் கஷ்டப்பட்டு நசுக்கி ரெண்டு பசங்களையும் படிக்க வைக்கிறேன்